பதினைஞ்சி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முப்பது ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி ஒன்று எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்து ரெண்டு ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபது